ஆ ஆ சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம்

என்ன அரிசி வேணும் மேடம் உங்களுக்கு என்ன அரிசி வேணும் சரிங்க மேடம் என்ன ரேட்ல வேணும் உங்களுக்கு மேடம் இரநூறுலருந்தே நூறு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி தொண்ணூறு தொண்ணூறு வரைக்கும் இருக்குது மேடம் உங்களுக்கு தொ ஆமாம் இரநூறுந்தே இருக்குது ஸ்டார்டிங்

சரிங்க மேடம் எத்தனை கிலோ வேணும் பத்து கிலோங்களா சரிங்க மேடம் எப்படி நீங்கள் வந்து வாங்கிப்பீங்களா இல்லை நாங்கள் வந்து ஆள் வச்சு கொடுக்கணுமா சரிங்க மேடம் அப்புறம் மேடம் வீடு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு ஆ சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் நோட் பண்ணிக்கிறேன் ஓகே மேடம் ஓகே மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க சரிங் சரிங்க சரி மேடம் மேடம் சரி உங்கள் ஏரியா உங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் அமுபிச்சி விட்டுறோம் மேடம் நான் உங்களுக்கு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு டெலிவரி பண்ணிடுறேன் மேடம் ம் ஓகே ஓகே ஓகே